தமிழர்களின் பண்பாடு கலாச்சாரம்னா சேரீ தான் எனக்கும் சரினா ரொம்ப அதிகமாக பிடிக்கும் குறிப்பாக காட்டன் சரினா எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் ஏன்னா அதுதான் க வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கும் கட்டினா லுக்காவும் தெரியும் எனக்கு அதனால காட்டன் சரி ரொம்ப பிடிக்கும் ஊர் திருவிழான்னா நாங்கள் காட்டன் குரூப் சரிலாம் அதிகமாக எடுப்போம் அதில் வந்து ஏஜுக்கு தகுந்த மாதிரி பெரியவங்களுக்கு தனியாக குழந்தைங்களுக்கு தனியாக அந்த மாதிரி சரிலாம் நாங்கள் அதிகமாக பயன்படுத்துவோம் அப்புறம் பட்டு சேரீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதுதான் லுக்காவும் இருக்கும் ஃபோட்டோக்குல்லாம் அட்ராக்டிவாகவும் இருக்கும் எதாவதொரு ஃபங்க்ஷன்னாக நாங்கள் பட்டு சரி தான் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் பட்டு சேரீ கட்டினா தான் ஃபங்க்ஷனில் லுக்காவும் இருக்கும் அப்புறம் கோவில் திருவிழா கோவில் திருவிழானாலும் சரி எதாவதொரு ஃபங்க்ஷன்னாலும் சரி இல்லை கல்யாணம் கல்யாணத்துக்கு எங்கேயாவது கிளம்புனாலும் சரி நாங்கள் பட்டு சேரீ தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இந்த பெண்களுக்கு அதிகமாக பிடிக்கிறதே சேரீ தான் பெண்கள் அதிகமாக விரும்புவதும் சேரீ தான் எனக்கும் சேரீனா ரொம்ப பிடிக்கும்